விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படும் பொருள்ன்னு கேட்டிங்கனால் இப்போ வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கனா மாட்டை வச்சு நிலத்த எல்லாத்தையும் உழுதாங்க இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கனா கை வண்டி டிராக்டர் நிறையா உபகரணங்கள் வந்து இப்போ வந்துட்டு வயலுக்கும் விவசாயத்துக்கு வந்து உபகரணம் உதவி உள்ள உபகாரணமாக இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கனா மாட்டை வச்சு ரொம்ப நேரம் வச்சு உழுதுட்டிருப்பாங்க இப்போ வந்து ஒரு வயலில் விவசாயம் பண்றாங்கனா இப்போ வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு டிராக்ட்டரை வச்சு உழுதுவிட்டு அதுக்கப்புறம் நிறையா வயலுக்கு வந்து ஏக்கர் கணக்கில் டிராக்டர் வச்சு உழுதுக்குறாங்க அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான உபகரணம் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா மிஷின் நடுவுன்னு இப்போ வச்சிருக்காங்க ஆட்கள் வந்து கொஞ்சம் சிரமப்படாம இருக்கிறதுக்கு மிஷின் நடுவுன்னு அதுவே பயிரிட்டு அழகாக பாக்ஸ் பாக்ஸாக ஒரு கேக் மாதிரி இப்போ வந்து பயிரிட்டு செஞ்சிட்டிருக்காங்க எல்லா இடத்துலியும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கனா வயலில் களை எடுக்கறதுக்குன்னு அங்கேயும் இங்கேயும் முளச்சிருக்க களை நாணல்ம்பாங்க அதை எடுக்கறதுக்கும் ஒரு மிஷின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாமே ரொம்ப ஹெல்ப் உபகரணந்தான் அடுத்து இது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ வயலில் வந்து அறுவடை பண்ணி ஒவ்வொரு பயிருக்கும் வந்து காலம் இருக்கும் மூணு மாதம் பயிர் ரெண்டு மாதம் பயிர் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கனா மூணு மாதம் பயிர் வந்து இப்போ தையில் வந்து அறுவடை பண்றாங்கனா இப்போ அறுவடை பண்றதுக்கும் மிஷின் நிறையா இருக்குது இப்போ ஒரு நெல்லை வந்து அந்த கதிரு தனியாக கொண்டு வரதுக்கும் நெல்லை மட்டும் தனியாக கொண்டு வரதுக்கும் இப்போ வந்து மிஷின் இருக்குது கதிரடி மிஷின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அட்வான்சாக இப்போ அதலான் வந்து அவங்க அரு அருவாள்லாம் அறுத்து அதை கட்டி தூக்கி அப்படிதான் நெல்லு வர வைப்பாங்க இப்போ வந்து வயலில் இறங்கி கட் பண்ற அளவுக்கு மிஷின் வந்து இப்போலான் டெக்னலாஜி வந்துட்டு ஈஸியாக விவசாயிகளுக்கு வந்து இ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அவங்கள சுமையை குறைக்கிறதுக்கு வந்து மிஷின் வந்து நிறையாவே இருக்குது எல்லாத்துக்கும் இப்போ அந்த மிஷின் பார்த்தீங்கனா இப்போ இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு விவசாயி வந்து ஒரு ரெண்டு நாள் செய்கிற விஷயத்தை வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து செஞ்சிட்டு போய்டும் அப்போ வந்து நமக்கு வந்து டைம் உண்மையிலே ரொம்ப மிச்சம் மிச்சம் ஆகுது ஒருத்தரோடய உடல் வலி எல்லாமே வந்து போக்கி கொடுக்குது மிஷின் வந்து அப்றம் பயிரிடறதுக்கு எல்லாத்துக்குமே மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு வயலில் இதுபற்றது நம்ம இப்போ இப்போ விளைவிச்ச மூட்டையை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் இப்போ வந்து ஒவ்வொரு ஆளும் பார்த்தா முன்னல்லாம் தலையில் சுமந்து தூக்கிட்டு போவாங்க இப்போ வந்து தலையில் சுமந்தனா எவ்வளோ தூரம் ஒரு மனிதனால் தான் தூக்கிட்டு போக முடியும் அப்போ வந்து டிராக்டரில் வந்து டிப்பரில் வச்சு வீட்டுக்கு எல்லா இடத்துக்கும் வந்து எடுத்துட்டு போகிறதுக்கு அது ஈஸியாக இருக்குது விவசாயம் சம்மந்தமாக இப்போ எல்லாமே யூஸ்ஃபுல்லான விஷயந்தான் இப்போ கண்டுபிடுச்ச எல்லா வண்டியும் சரி விவசாயத்துக்காக மற்றும் டிராக்டர் கதிர் மிஷின் எல்லாமே விவசாயத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது